நான் நிறைய விளைய வீடியோ கேம்ஸ்லாம் விளாண்ட்டுருக்கேன் அதில் நீங்கள் கேட்குறதுனால அதில் எனக்கு பிடிச்ச சில வீடியோ கேம்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் அதில் நான் சின்ன வயசுல வீடியோ கேம்ஸ்னாலே நான் விளாட ஆரமிச்சது சின்ன வயதில் தான் அது ஸ்டார்ட்டிங்க்கில் எங்கள் சித்தப்பா வந்து எனக்கு வெளிநாட்லேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு கேமு ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைல எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோனே இவங்க யாரும் கொடுக்கல ஃபோன் கொடுத்தா தான கேம்ஸ்லாம் ஆட முடியும் ஃபஸ்ட்டு எனக்கு கேம்ஸுக்கு எதுவுமே ஃபோன்லாம் யாரும் கொடுக்கல மொத முதல்ல வந்த கேமுன்னு பார்த்தா அது ப்ளே ஸ்டேஷன் அது ஃபாரின்லேருந்து கொண்டாந்து கொடுத்தாங்க அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வெளாட ஆரமிச்சது இதில் வந்து கான்ட்ரா அப்புறம் நிறைய பஸுல்ஸு கேமு அது மாதிரிலாம் நிறையா இருக்கும் அதில் டபுள்யூ டபுள்யூ அந்த மாதிரி ரஸ்ட்லிங் சண்டை அதை மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும் அதில் பசங்கள் ரெண்டு பேரு ஜாயிண்ட் பண்ணி விளாட்ற மாதிரியும் இருக்கும் சோலோவாவும் விளாட்ற மாதிரியும் இருக்கும் அதில் அடிக்கடி சண்டை வந்துரும் பசங்கக்குள்ள இது நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட க போய் சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு அலைச்சிட்டு வந்து அவங்க கூட என்ஜாய் பண்ணி நான் விளாண்டதும் அதில் அதிகமாக இருக்கும் அதோடய அந்த கே அந்த ப்ளே ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் ஸ்பா கொஞ்சம் ஒர்க் இல்லாமல் ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு அதுக்கு அந்தாண்ட நான் எனக்குன்னு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கள் ஆரம்மிச்சேன் அது வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அப்போ தான் அதுக்கப்புறம் நான் கொஞ்ச படிப்பில் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேம்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளில் வந்துட்டேன் இருந்தாலும் என் தம்பி சின்னப் பையன் வந்து அவன் ஒரு கேம் ஒன்று விளாண்டுட்டு இருந்தான் அது வந்து ஃப்ரீ ஃபயர்னு சொல்லுவாங்கள் இப்போ அதிகமாக எல்லாம் ஃப்ரீ ஃபயர் தான் விளாண்டுட்டு இருக்காணுங்கள் அந்த ஃப்ரீ ஃபயர் பற்றி அவன் சொல்லவும் சரி இந்த மாதிரி கேம் ஏற்றினேன் இந்த கேம் நல்லா இருக்கும் விளாண்டு பாரு அப்படின்னு சொன்னான் சரி நானும் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஃப்ரீ ஃபயரை ஏற்றுனேன் ஃப்ரீ ஃபயர் ஏற்றி எனக்கு விளாட சுத்தமாக விளாட தெரியல இருந்தாலும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்புறம் அவன் வந்து நிறைய ரூம் மேட்ச்சு வாங்க இந்த மாதிரி நிறையா கூப்பிட்டான் அந்த ரூம் மேட்ச்லாம் போய் நானும் விளாடுவேன் அவன் ஒரு ஆப்போனன்ட் டீம்முன்னு சொல்லிட்டு அவங்கள போய் அடிச்சிக் கொடுக்கணும் இந்த மாதிரி வின் பண்ணி கொடுண்ணே அப்படின்னு நிறையா சொல்லிருக்கான் நானும் போயிட்டு சரின்னு அவன் அவன் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு நானும் அந்த கேம வந்து ராப்பகலா விளாண்டு அதில் நிறையா எப்படி எப்படிலாம் வின் பண்ணுலாங்கற ஸ்ட்ராட்டஜிலாம் கற்றுக்கிட்டு நிறையா அந்த மாதிரி அவங்களோட ரூம் மேட்ச் போடுவோம் நானும் அவனும் போய் ப்ளே பண்ணுவோம் நிறையா மேட்ச் வின் பண்ணிருக்கோம் அப்படி வின் பண்ணும் போது நிறையா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க அவங்க கூடையும் நான் நிறையா ப்ளே பண்ணிருக்கேன் அதில் ஃப்ரீ ஃபயர் எடுத்த அளவுக்கு முக்கால்வாசி பொண்ணுங்கள் தான் விளாடுவாங்க ஆனால் பசங்கள் விளாட்ற ஒரு கேம்னா அது இன்னொன்று இருக்குது நான் அந்த ஃப்ரீ ஃபயர் பிடிக்காம அதில் என்ன ஒரு கேம் எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரீ ஃபயரில் அப்படின்னு பார்த்தா க்ளாஸ் ஸ்குவாட்னு சொல்லுவாங்கள் க்ளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு அதில் எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னால் ஒரு ஃப்ரு மேட்ச் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்கள் அந்த ரூம் மேட்சில் எப்படி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தோம்னா ஒரு நாலு பேருக்கு நாலு பேரு அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கேமு நம்ம டீமில் ஒரு நாலு பேரு இருக்கோம் ஆப்போனன்ட்டில் ஒரு நாலு பேரு இப்போ யாராவது ரூம் மேட்ச் க்ரியேட் பண்ணிட்டால் அதில் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் நடக்கும் அதில் யாரு வேணாலும் வின் பண்ணலாம் தோற்கலாம் ஆனா டோட்டலில் அந்த இடத்துல வந்து ஒரு மூணுக்கு மூணுன்னு சொல்லிட்டு ஒரு நைன் கேம்ஸ் நடக்கும் நைன் கேம்ஸ் எயிட் கேம்ஸ் நடக்கும் அதில் ஃபஸ்ட்டு யாரு ஃபோர் கேம் வின் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணும்னு சொல்லுவாங்கள் இந்த மாதிரி நாங்கள் அந்த சின்ன நாங்கள் ஃப்ரீ ஃபயரில் அதிகமாக விளாண்டுட்டு இருந்தோம் அதுக்கடுத்து தான் நான் அந்த பப்ஜின்னு ஒரு கேம் ஒன்று ஏற்ற ஆரம்மிச்சோம் அது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் அதை லான்ச் பண்ணாங்கள் அப்போ நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி அதுலேருந்து விளாட ஆரம்பிச்சோம் அப்போ அது ஒரு பாட் கேம்மா இருந்துச்சு இப்போதைக்கி அது கொஞ்சம் ட்ரெண்ட்டு கேம்மா மாறிடுச்சு அப்போ அந்த சின்ன வயதில் சுத்தமா விளாட தெரியாது எந்த கன்ன எடுத்து எப்படி சுடுறதுன்னு தெரியாமல் சும்மா விளாண்டுக்கிட்டு ஜாலியாக சுத்திக்கிட்டு கிடந்தோம் இப்போதைக்கி பசங்களும் அதிகமாக நிறையா டச் ஃபோன் வாங்கவும் இந்த கேம்ஸ் கொஞ்சம் பாப்புலர் ஆகி நிறையா பேர் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இங்கே ரூம் மேட்ச் அங்கே ரூம்மு அந்த ஃப்ரீ ஃபயர் ரூம் மேட்ச்சில் வந்து எட்டு பேரு மட்டும் தான் விளாட முடியும் இந்த ரூம் மேட்ச்சில் வந்து கிட்டத்தட்ட நூறு பேருக்கிட்ட விளாட்லாம் இந்த ப பப்ஜியில் அதனால எல்லாமே பப்ஜி அதிகமாக வெளாட ஆரம்பிச்சானுங்க எனக்கு ஃப்ரீ ஃபயரை விட பப்ஜி அதிகமாக பிடிக்கும் பப்ஜியில் அதுக்கப்புறம் வந்து நிறையா ஸ்கின்ஸு ட்ரெஸ்ஸு அப்புறம் என்ன காரு இந்த ஸ்கின்ஸோட குவாலிட்டி எல்லாமே ஃப்ரீ ஃபயரை விட பப்ஜியில் கொஞ்சம் தேவைலாம்னு தோணும் இதில் உள்ள எமோட்டு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டு இதில் வந்து கொஞ்சம் எ ராயல் பாஸ் போடுற மாதிரி இருக்கும் அந்த ராயல் பாஸ்க்கு எப்படியும் கொஞ்சம் ஃபை ஹண்ட்ரட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் அதெலாம் கொஞ்சம் ஒர்த்து இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கல நமக்கு நார்மலாக ஒரு கேம் ஆடினாலே போதும் சும்மா நார்மலாக ஒரு கேம் ஆடிட்டு அதில் அதிகமாக வந்து ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு தான் பசங்களெல்லாம் ஆசைப்படுவானுங்க ரேங்க் புஷ் பண்ணுவோம் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சோன்னா எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் விளாண்டுட்டு அடுத்து சாப்பிட்டுட்டு இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு லைஃப் பசங்கள் கூட விளாண்டா அது என் இதில் என்ன அவங்களுக்கு எயிமுன்னா ஒன்று ஏஸ் போகணும் அப்படி இல்லைன்னா கான்க்ருவர் போகணும் கான்க்ருவர் போகணுங்கறது எல்லாரோட கனவாகவும் இருக்கும் ஆனால் யாராலேயும் போக முடியாது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி போனோம்னா வேணால் அடிக்க முடியும் இது மாதிரி பப்ஜியில் அதிகமாக விளாட்றவங்களுக்கு ஒரு ஆசைன்னு பார்த்தா அது கான்க்ருவர் ப்ளேயர் ஆகணும் நம்மளோட ஐடியை பில் பண்ணும்னு சொல்லுவானுங்கள் அதே மாதிரி அங்கே ஃப்ரீ ஃபயரில் வந்து க்ளாஸ் ஸ்குவாட்னா இங்கே பப்ஜியில் வந்து டிடிஎம்மு டிடிஎம்மில் அதே மாதிரி ஃபோர் ப இப்போ நாலு பேருக்கு நாலு பேரு விளாட்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு அதிகமாக குவாலிட்டி நல்லா இருக்கும் க்ராஃபிக்ஸு எல்லாம் சூப்பராக அதிகமாக கொண்டு வந்துச்சு பப்ஜி கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்புறம் பப்ஜியில் வந்து நிறையா இப்போ புது புது ஈவெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இறக்கிட்டு இருக்காங்கள் ஒரு ஒரு ஈவெண்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன் அதில் எனக்கு பிடிச்ச ஈவெண்ட்டுன்னு பார்த்தா அது மம்மி ஸ்குவா மம்மி ப்ளே கேமுன்னு ஒன்று இருக்கும் அந்த ஈவெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது டெம்பிள் வந்து மேலே போகிற மாதிரி அந்த கேம்ஸும் நல்லா இருந்துச்சு அந்த ஈவெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ வந்து ஸ்பைடர் மேன் அப்புறம் நிறைய நரூட்டோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க அது கொஞ்சம் பெனிஃபிட்டா இல்லை அடுத்து பப்ஜிக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு கேமுன்னு பார்த்தா அடுத்து பஸ் சிமுலேட்டருன்னு ஒரு கேம் ஒன்று ஏற்றுனேன் அது வந்து எதுக்காக ஏற்றுனேன்னா எனக்கு ட்ரைவிங் தெரியாது சரி கேம் ஆடியாச்சும் நம்ம ட்ரைவிங் கத்துப்போன்னு சொல்லிட்டு தான் ஒரு கேம் ஒன்று ஏத்துனேன் அந்த கேம் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கட்டுமேன்னு ஒரு ஃபை ஹண்ட்ரெட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்பியில் ஏற்றவும் அதோடய விஸ்வலைசேஷனும் அந்த க்ராஃபிக்ஸும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரியலாவே நம்ம கார் ஓடுற மாதிரி இருக்கும் காரோ இல்லை பஸ்ஸோ அதை மாதிரி ஓட்டி நம்ம கற்றுக்கிட்டு இருக்கலாம் அதில் ரியலாக எப்படி ஓட்டுறோமோ அதே மாரி அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த கார் கேம்ஸில் அதிகமா இருக்கும் அதாவது இப்போ ஒரு ட்ராஃபிக் லைட் இருக்குதுன்னா அதில் அதுதான் க்ரீன் லைட் போட்டால் போகணும் ரெட் லைட் போட்டால் போக்கூடாது அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது மாதிரி ரூல்ஸ்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த கேம்ஸ் அதிகமாக சொல்லிருப்பாங்கள் அந்த லெஃப்ட் சைட் திரும்பணுன்னா அதுக்கு இந்த இண்டிகேட்டர் போடணும் ரைட் சைட் திரும்பணுன்னா இந்த இண்டிகேட்டர் போடணும் அதே மாரி ஹாரன்னு ஹாரன் அடிச்சால் வண்டி எதுக்க போகிற வண்டி மூவ் ஆகும் ஓவர் டாக் பண்ணுறது அப்புறம் அந்த பஸ்ஸு எங்கேயாச்சும் பேஸஞ்சர்ஸ் ஏத்திக்கிறது ரியல் டைமில் ஒரு பஸ்ஸு ட்ரைவரு என்ன பண்ணுவாரோ அது மாதிரி அந்த கேமும் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அதில் லெவல் அப் லெவலப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மலையில் போகிற மாதிரி கொஞ்சம் லாங்க் டிஸ்டன்ஸில் ஏதாவது ஒரு லு ஊரை வந்து லொக்கேட் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி கொஞ்சம் அதில் ஆப்சன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்புறம் பஸ்ஸோடய கலரை மாற்றுறது அது வீலை செட் பண்ணுறது அப்புறம் பஸ்ஸே புதுசாக வாங்கிறது இந்த மாரி நிறையா இருக்கும் பஸில் கழுவுறது இந்த ஆப்சன்லாம் நிறையா கொடுத்து வச்சுருப்பாங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இதில் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தா சும்மா ஏதாவது அந்த பாடி ஷேப் கண்ட்ரோல் பண்ணி நம்ம அந்த கார் ரியல் லைஃப்பில் ஓடுற மாதிரியே அந்த தாட் வச்சுக்கிட்டு அந்த கேம்ஸை கொஞ்சம் நம்ம ஓட்ட முடியும் நம்மளால் அதுக்கடுத்து அந்த கேம்ஸுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா இது கொஞ்சம் சின்னப் பிள்ளைல நான் விளாண்ட்ருக்கேன் இது வந்து இப்போவும் கொஞ்சம் விளாட்ற மாதிரி தான் ஒரு கேம் இது இதை வந்து ஒரு டெம்பிள் ரன்னுன்னு சொல்லுவாங்கள் அது வந்து ஆதிகாலத்துலேருந்து விளாண்டுட்டு இருந்த ஒரு கேமு அது எந்த ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தாலும் ச ஒரு மொக்கை செல்லேருந்து ஒரு சூப்பர் செல்லு வரைக்கும் இந்த கேம் கொஞ்சம் பாப்புலராக இருக்கும் இதில் அதே மாதிரி தான் ஒரு மனுசன் ஓடுவான் மிருகம் துறத்திட்டு வரும் அதுட்டேருந்து தப்பிச்சி காயின்லாம் பிடிச்சி லெஃப்ட் ரைட்டுன்னு திரும்பி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஜம்ப் பண்ணி தப்பிச்சி ஓடி அந்த ஃபைனல் ஸ்டேஜு எப்படி இருக்குங்கிறது எவனுக்கும் தெரியாது அது முடிச்சவனுக்கும் தெரியாது அது அந்த கேம் அது மாதிரி கொஞ்சம் ஓடிகிட்டு இருக்கும் டெம்புட் ரன் அவ்வளோவா எனக்கு பிடிக்காது ஆனால் பப்ஜி ப்ளே இது பஸ் சிமுலேட்டர் எனக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அப்புறம் காலேஜ் படிக்கும் போது பொண்ணுங்கள் ரெஃபர் பண்ணாங்கன்னு சொல்லி இன்னொரு கேம் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிணோம் அது பெயரு வந்து லூடோ அந்த லூடோ கேம் வந்து எப்படி இருக்குதுன்னா பது ஒரு மாதிரி தாயக்கட்டை மாதிரி உருட்டி போட்டு காயின்ஸ் வரும் போது அதை நம்மளோடய காயின் அப்டி மாற்றி மாற்றி யாரு ஃபஸ்ட்டு போய் அந்த பொஷிசனில் லேண்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு இடம்னு பிடிக்கிற மாதிரி அதில் எ இடைல நம்ம ஏதாவது ஒரு டச் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா திரும்பி ஆன் த ஸ்பாட்டில் அது ஃபஸ்ட்டு இடத்துக்கு அதே இடத்துக்கு திரும்பி வந்துரும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு என்டர்டெயின்மெண்டுன்னு ஒரு கேம் தான் இது இதில் அதிகமாக பசங்கள் பசங்கள் கூட விளாட்றத விட பசங்கள் பொண்ணு கூட தான் அதிகமாக விளாடுவாங்க இதுலேயும் கொஞ்சம் ஆடியோலாம் ஆடியோலாம் கனெக்ட் பண்ணி கொடுத்தவாசி கேம் ஆடுறாங்களோ இல்லையோ அதிகமாக கடலை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு விளாடுவாங்க அந்த கேம்ஸ் அதிகமாக பசங்களை விட பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் இந்த கேம் வந்து லூடோ லூடோ விளாண்ட காலம் ஒன்று அப்புறம் அதுக்கப்புறம் நான் விளாண்டது வந்து சூப்பர் கிரிக்கெட் சூப்பர் கிரிக்கெட்டுங்கிற கேமு எதுக் எப்போலேந்து விளாட ஆரம்பிச்சேன்னா தோனி வ ரெண்டாயிரத்தி ஏழுல அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றான்னு தெரில அப்போ அந்த வேர்ல்டு கப் வின் பண்ணப்போ கிரிக்கெட் மேலே உள்ள ஒரு ஆசையில் நம்மளும் கிரிக்கெட் விளாடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் திரும்பி அந்த கேம் ஏற்றி விளாட ஆரம்பிச்சோம் அதாவது இந்த வேர்ல்டு கப்பு டி ட்வெண்ட்டி ஐபிஎல் இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்மளே நமக்குன்னே ஒரு டீம்ம செட் பண்ணி சிக்ஸ் அடிக்கிற மாதிரி ஃபோர் அடிக்கிற மாதிரி நம்மளே ஒரு ப்ளேயர வச்சு அதில் நம்ம பேரை க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு ஃபிஃப்ட்டி செஞ்சுரி போட்ட மாதிரி ஒரு ஆசையாக பார்த்துக்கிட்டு நல்லா விளாண்டுட்டு இருப்போம் அது கொஞ்சம் இப்போதைக்கி அந்த வேர்ல்டு கப் முடிஞ்சு கொஞ்சம் டைம் போனதுக்கு அப்புறம் அந்த கேமை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ ரீசன்ட்டாக இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா தோற்றதும் நான் ரோஹித் சர்மாவையோ விராட் கோலியவோ நூறு அடிக்க வைக்கிறேங்கற ஒரு மன மனப்போக்கில் நானே அந்த கேம ஏற்றி நமக்கும் ஆஸ்ட்ரேலியாவுக்கும் ஃபைனல் வரற மாதிரி செட் பண்ணி நம்மளே அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணுற மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி காமிச்சோம் அதுக்காகவும் இந்த கிரிக்கெட் கேம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் ஆகும் அதாவது இந்தியா தோற்றாலும் நம்ம விளாயாடி நம்மளே அந்த இந்தியாவை ஜெயிக்க வச்சால் மாதிரி ஒரு ஹேப்பினஸ் கிடைக்கும் இந்த கிரிக்கெட் கேமில் அதுக்காக இந்த சூப்பர் கிரிக்கெட்டும் எனக்கு அதிகமாக ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ரீசன்ட்டா நான் விளாண்ட ஆரம்பிச்சது வந்து சூடோ கேம்ஸு கொஞ்சம் அதிகமாக விளாட ஆரம்பிச்சேன் சூடோவில் என்ன ரொம்ப நல்லா பெனிஃபிட்னு பார்த்தா அது கொஞ்சம் மெமரி பவரை இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேம் அது அதை அதிகமாக நான் வந்து சின்ன வயதில் நியூஸ் பேப்பர்ஸில் அதிகமா நான் பார்த்துருக்கேன் அல உள்ள கேம்ஸ் அப்போ அதாவது பஸுல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அங்கே அங்கே போய் சர்ச் பண்ணி அந்தந்த நம்பர்ஸை போட்டு அதில் சால்வ் பண்ணி கொடுத்தா அது ஒரு சந்தோசம் வரும் ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர்ந்தததால அந்த கேம் வெறும் த்ரீ எம்பி ஃபோர் எம்பிக்கெலாம் ஈஸியாக கிடைக்கிது அதை டவுன்லோட் பண்ணி நம்ம டே அண்ட் டே விளாண்டு ஈஸி லெவல்லேருந்து ஹார்ட் லெவல் வரைக்கும் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்போம் இதில் எனக்கு பிடிச்ச கேம்ஸுன்னு பார்த்தோம்னா பப்ஜி பிடிக்கும் ஃப்ரீ ஃபயர் பிடிக்கும் அதோடய பஸ் சிமுலேட்டர் அப்புறம் வந்து ல செஸ் கேமும் அதிகமாக பிடிக்கும் ப்ரைன் டெவலப் பண்ணுறதுக்காக இதெலாம் தான் எனக்கு பிடிச்ச கேம்ஸ்